விழுப்புரத்தில் நாங்கள் விழுப்புரம் சென்றால் இந்த பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு கடை முன்னாடி நாலு பேர் உக்காண்ட்டிருப்பாங்க அம்மா வாம்மா என்னம்மா வேணும் மிளகா மசாலா வேணுமா ஒரு ஆள் உக்கார்ந்து எழுதுவார் அங்கே ஒருமணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் அவர் எழுதறத்துக்கே என்னென்ன பொருள் வேணும்னு எழுதிட்டிருப்பாரு இன்னொரும்மா வந்தால் இன்னொருத்தர் உக்காண்ட்டிருப்பாரு அம்மா நீ இந்தவா பக்கம் வாம்மான்னு எழுதுவார் இப்போ அப்படி இருந்த காலத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடும் இப்போ அந்த மாதிரி இது கிடையாது இதுவும் நல்ல வளர்ச்சியாகிவிட்டது இப்போ நம்மளே போய் உள்ளே பொருட்களை எடுத்துன்னு வந்து கொண்டாந்து அந்த கவுண்ட்டரில் கொடுத்தா மிஷினில் பில்லைப் போட்டு ஒரு அரைமணி நேரத்தில் நம்ம பொருளை வாங்கின்னு வெளியில் வந்தரலாம் வீட்டுக்கு அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் விழுப்புரம் மாவட்டத்தில் நல்லா ஆகியிருக்கு எஸ்விஎஸ்ஸு துணிக்கடை இருக்கு நம்ம எல்லா ரக துணியும் அங்கே வந்திருக்கு க்ரீன்ஸ் இருக்கு முன்னாடி போல் இல்லாமல் இப்போ நிறைய கடைகள் அதிகமாக இருக்கிறதால எங்களுக்கு ஒரு சென்னை விழுப்புரம் போனால் நிறைய லேட்டாக ஆவறது இப்போது ரொம்ப மிச்சமாகி ஒரு மணி நேரத்தில் விழுப்புரம் போயிட்டு வந்துடுற மாதிரி இருக்கு அதே மாதிரி விழுப்புரம் பக்கத்திலேயே எஸ்விஎஸ் ஆயில் கம்பெனி இருக்கிறதால எங்களுக்கு தேவையான ஆயில்கள் சமையலுக்கு எல்லாமும் நல்ல முறையில் கிடைக்கிறது இங்கே நம்ம நரசிங்கனூரில் பதநீர் நல்ல இந்த வெய்ய நாளுக்கு அருமையாக பதநீர் விற்கிறது அங்கே இப்போ கூட ஒரு லேட்டெஸ்ட்டாக ஒரு முதியவர் அவர் பிள்ளையில்லாத காரணத்தால் எல்லாம் மகளாக இருப்பதினால் இடையில் நான் யூடுயூப்பில் பார்த்தேன் ரெண்டு மகள்கள் தினம் பனைமரம் ஏறி பதநீர் இறக்க அவங்க அப்பாவுக்கு உதவி செய்வதை பார்த்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம் யூடுயூப்பில் நானும் அதை பார்த்து ரொம்ப நம்ம ஊரில் விழுப்புரம் மாவட்டத்தில் அப்போ நான் வெளியில் வேலை செஞ்சுட்டிருந்ததால ரொம்ப லைக் பண்ணினேன் நானும் நம்ம ஊரில் இவ்வளோத்தூரம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ஊரோடு வந்ததால் இப்போ அதெல்லாம் சென்று பார்க்கிறேன் நேரில் நல்ல முறையில் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்திருக்கிறது